எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டு எப்போது எப்போயுமே எங்கேயாது வெளியே போனால் சும்மா சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டேதான் இருப்பேன் ஒரு நாள் இந்தமாதிரி வெளிய போகும்போது நாங்கள் கிரிமலையினு ஒரு பிளேஸ் போனோம் அந்த கிரிமலையில் பார்க் மாதிரி அப்படியே நாங்கள் ஹில்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஊட்டி ஊட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து அப்படியே ஃபோட்டோசூட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுருந்தோம் அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க எங்ககிட்ட வந்து கேட்டாங்க என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோனுட்டு ஃபோட்டோவே எடுத்துகிட்டுருக்கீங்க வீடியோ வீடியோனு வீடியோவே எடுத்துகிட்டுருக்கீங்க அப்படி நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபோட்டோ எடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு ஃபோட்டோகிராபராக ஆகணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனாலதான் நான் இந்தமாதிரி ஃபோட்டோ எடுக்கிறேன் மற்றபடி எதுவுமே இல்லை அப்படினு சொல்லி நான் சொன்னேன் அந்த ஹில்ஸில் அதில் இருக்கிற மிஸ்ட்டு அந்த பேர்ட்ஸ் ஃப்ளையிங்கு அந்த நேச்சரான அந்த ப்ரீத்திங் ஏர் அதலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டு நல்லா இருந்துச்சு அப்பா அம்மாக்கூட என்னை திட்டுவாங்க ஃபோட்டோ எடுக்காதே ரொம்ப ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுனு சொல்லிகிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க சொல்கிறத எல்லாமே கேட்காம நான் பாட்டுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டேதான் இருப்பேன் ஏன்னா எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி ஃபோட்டோ எடுக்கிறனால எதாவது ஒரு ப்ராப்ளமானு நான் கேட்பேன் ஆனால் அந்தமாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைனு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இந்தமாதிரி ஒரு ஒரு பிளேஸ்க்கு போகும்போதோ நேச்சரை ரொம்ப பிடிச்சமாதிரி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து எடிட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்தமாதிரிதான் நான் அந்த ஹில்ஸ் போனதை வீடியோ எடுத்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா நடந்து போகிறதெல்லாம் எல்லாத்தையும் நாங்களாம் போகிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதை வந்து யூடியூபில் அப்லோட் பண்ணேன் அதுக்கு நிறையா வியூ நிறையா சப்ஸ்கிரைப் வந்துச்சு ஆனால் அந்த நேச்சரான அந்த பிளேஸில் நம்ம ஒரு அழகாக ஃபோட்டோஷூட் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதேமாதிரி நான் ஒரு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பேர்ட்ஸ் சான்ச்சுரி போனேன் அந்த பேர்ட்ஸ் சான்ச்சுரியில் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்கேங்க சௌண்ட் போட்டுட்டு இருந்துச்சு அந்த ஒரு பிளேட்டில் வந்து நட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த நட்ஸ் தட்டை எடுத்து கையில் வச்ச உடனே அந்த பேர்ட்ஸ் வந்து அப்படியே பறந்து வந்து அந்த நட்ஸ் பிளேட்டில் வந்து அப்படியே உட்காந்துச்சி அதை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப ஹேப்பியாக பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்தமாதிரி நிறையா விஷயங்கள் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துதான் என்ஜாய் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபிஷ் இருக்குது அந்த ஃபிஷ் வந்து குட்டி போட்டுச்சு குட்டி போட்டு ரொம்ப நாள் இருந் ரொம்ப நாள் அந்த குட்டி வந்து அதுக்கூட தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஃபிஷ் வந்து ஒரு ஒரு குட்டியாக ஒரு ஒரு குட்டியாக சாப்பிட சாப்பிட நாங்கள் எடுத்து தனியாக விட்டுவிட்டோம் அதைக்கூட ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுமாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்